ஹலோ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் நீங்கள் ஆ சரி சார் சொல்லுங்கள் சார் ஃபோட்டோ மட்டுமா இல்லை வீடியோவா சார் மார்னிங்கா சார் டேட்டு சார் எந்த மந்த்து டேட் அடுத்த மாதமா சார் இல்லை சார் உங்களுக்கு எவ்வளோ மணிநேரம் போகுதுன்னு தெரில பட் ஒன் டேவுக்கு வந்து வீடியோ கேமரா வீடியோவும் ஃபோட்டோவும் சேர்த்து பன்னெண்டாயிரம் உங்களுக்கு வந்து ஃப்ரேம்லாம் வச்சு ஃபோட்டோ ஆல்பம்லாம் வேணுமா சார் எப்படி ஆல்பம் ரெண்டு கேசட் போட்டு கொடுத்துடுவோம் அண்ட் பென் டிரைவ்லேயும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துடுவோம் ம் ம் நாங்கள் ஒரு ரெண்டு பேர் தான் சார் வருவோம் கேமராமேன் ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுக்க ஒருத்தவங்க வருவோம் இதில் அன்னைக்கு வெளிலன்னா வந்து பதினெட்டு ரூபா வாங்குவோம் நம்பூருங்கிறதுனால பதினஞ்சு ரூபா அதுதான் பண்ணிக்கலாங்க ஆல்பம்லாம் உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான ஆல்பமாக இருக்கும் தண்ணிர் பட்டாலே கண்டிப்பாக கண்டிப்பாக சார் நம்மள்ட்ட கண்டிப்பாக நம்மள்ட்ட எல்லாம் குவாலிட்டியாக தான் இருக்கும் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் பார்த்தாலே நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்களே கூப்பிடுவீங்க ஆ ஓகே சார் நான் வந்து ஆ கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்துடுறேன் ஆ ஓகே சார் ஓகே ஓகே ஓகே சார் தேங்க்யூ ஆ ஓகே சார் கண்டிப்பாக தேங்க்யூ ஆ ஓகே ஆ ஆ